ஹலோ சார் ஆரிய பவனுங்களா சார் நான் சுரேஷ்குமார் பேசுறேங்க சார் நான் இங்கே கோயம்த்தூரில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க சார் காலேஜுல் சரி எனக்கு டூ டேஸ் லீவ் விட்டுருக்காங்க பசங்களுக்கும் வெக்கேஷன் லீவ்லில் இருக்காங்க சரி ஒய்ஃபும் வந்து சென்னை போயிட்டு வரலாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டேஸ் ட்ரிப் போடுலாம் அப்படின்ட்டு மு நாலு நாளைக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டேன் சார் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் சரி சுற்றி பார்த்துட்டு சரி கிளம்புலாம் இன்னைக்கு நை மதியம் கிளம்புலாம் நாளைக்கு ஆஃபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வருகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டுருக்குங்க சார் நாங்கள் கிளம்ப போது தூறல்லாக தான் இருந்துச்சு அப்புறோம் அவங்க போகும் போதே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க நாங்கள் தான் எதுக்கு உங்களுக்கு சிரமம் நாங்கள் போகிற வழியில் எதாவது ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னேன் அவங்க எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை நீங்கள் போகிற வழியில் மழை அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுவிங்க சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வரேன் சொன்னாங்கள் எதுக்குங்க வீண் சிரமம் எங்களால் நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லி நாங்கள் ட்ரெயின் ஏறிவிட்டேன் சார் இப்போ அரக்கோணோம் தாண்டி ரெண்டு மணிக்கு ட்ரெயின் கிளம்புச்சி ரெண்டு ரெண்டரை இருக்குங்க இப்போது அதான் சேலம் வந்துட்டோம் சரி அடுத்தது நெட்லில் சர்ச் பண்ணி தான் உங்கள் இது ஹோட்டல் நம்பர் எடுத்தேன் சரி அதான் ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுவிங்களா திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து ஏன்னா நான் இறங்கி வாங்கி கொடுக்க முடியாது பசங்களும் வேறு பசிக்கிதுன்னு சொல்லுறாங்க ஸ்னாக்ஸ் எதுவும் வாங்கி வைக்கல அதுக்குத்தான் சரி ட்ரெயின் பத்து மணி ஆகும் போறதுக்கு அதான் சரி எதாவது வாங்கி தரலாம் பசியோடு இருப்பாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுணேங்க சார் அதாவது நீங்கள் கொண்டு வந்து கொடுத்திங்கன்னா எங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் என்னாலேயும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேங்க சார் அதனால் தான் சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லைட்டாக நிற்கும் பார்த்தா மழை வந்து ரொம்ப அதிகமாக ம பெய்துங்க சார் அங்கே ஆரம்பிச்சதை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதான் என்ன பண்ண முடி என்னால் எதுவும் பண்ண முடியல சரி அதுக்குத் தான் ஒரு ரெக்குவஸ்ட்டாக கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சார் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுணிங்கன்னா நல்லா இருக்குங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ